இப்போது சுற்றுலா பயணிகளுக்கு அதிக உணவுகள் வந்து நம்ம சொல்லலாம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள உணவுகள் சாப்பிட சிறந்த இடங்கள் யாவை அப்படின்னு கேட்டுருக்காங்க சுற்றுலா பணிகளுக்கு நிறைய உணவுகள் வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போது சொல்லப்போனால் ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து நிறைய இருக்குது மெயினா சொல்ல பரோட்டா மதுரை மல்லிகைப்பூ இட்லி நூல் பரோட்டா அது மாதிரி சொல்லப்போனால் சாம்பார் இட்லி இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது பிரியாணி பானிபூரி தமிழ்நாட்ல பானிபூரி நிறைய இருக்குது இந்தமாதிரி சேட் ஐட்டம்ஸ் சொல்லலாம் சாப்பாடு வகையில் பிரியாணி பாய் பிரியாணி மட்டன் பிரியாணி கொங்கு நாட்டு டிஷ்ஷஷு நிறைய சொல்லலாம் இப்படியே சொல்லப்போனால் நிறைய வகை சிப்ஸ் இருக்குது அதில் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லலாம் ஒன்று பானிபூரி